தமிழ் வந்து எங்களுக்கு வந்து தாய்மொழி தமிழ்தான் நாங்கள் தமிழ் தான் எல்லாமே தமிழில் தான் எல்லாமே பேசிப்போம் தமிழ் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் பேசறதுக்கு தமிழ் வந்து எப்படி சொல்கிறதுனா தமிழில் வந்து கம்பராமாயணம் திருக்குறள் அப்பறம் வாழ்த்துகள் நிறையா இருக்கு சொல்கிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் படிக்க தமிழ் வாழ்த்தே வந்து பயங்கரமாக இருக்கும் தமிழ் வாழ்த்து தமிழில் பேசுறதுதா இதாக இருக்கும் இப்போது சினிமாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஹிப்பாப் தமிழா வந்து நிறையா வந்து தத்துவம் சொல்லுவாப்புடி தமிழில் பேசுகிறதுனால பயங்கரமாக சொல்லுவாங்க தமிழ் நம்மளைவிட தமிழ் தமிழ் வந்து முன்னோர்கள் வாழ்கிற போது இன்னும் பயங்கரமாக இருந்தது நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே தமிழ் வந்து நம்மளுக்கு மெய்ன் முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து தமிழ் மட்டும் தான் மற்ற மொழியைவிட நம்ம இந்த மொழி வந்து நம்ம கொஞ்சம் இறங்கி பேசுனோம்னால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் தமிழில் வந்து எப்பயுமே வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும் எங்கே போனாலும் தமிழை வந்து நம்ம என்னிக்குமே மறக்கக் கூடாது இப்போது வெளிநாடு போனாலும் நம்ம வந்து தமிழில் தான் பேசணும் தமிழை வந்து நம்ம என்னிக்கும் நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிட கூடாது தமிழ் கலாச்சாரம் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு பேசுகிறதுக்கும் சரி அவ்வளோ இருக்கும் இப்போது திடிர்னு நாம் வெளியில் போய் நாம் ஒரு ஊரில் வந்து ஒர்க் பண்றோம் பாஷை தெரியாத ஊருலேனா அன்னிக்கு தமிழ்க்காரன் வந்து பார்க்கம்போது பயங்கரமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது ஒரே சந்தோஷம் வரும் எல்லாமே ஒரு இனிமையாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கும் பரவல தமிழ்க்காரர் நான் பார்த்துட்டேன் பரவாயில்ல இங்கேயும் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக எல்லாமே இருக்கும்